என்னோடய அப்பா படிச்சது வந்து அஞ்சாம் வகுப்பு என்னோடய அம்மா வந்து எட்டாவது வரைக்கும் படித்திருக்காங்க அவங்களுக்கு கல்வி வந்து கிடைக்காத ஒரு பொருளாலாம் இல்லை அந்த காலத்துலேயும் நல்ல கல்வி தான் கிடச்சிருக்கு ஆனால் அவங்களோட சவாலாக இருந்த ஒரு விஷயம் வந்து உணவும் உடையும்தான் அந்த காலத்தில் இருந்த வறுமையினால் அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்டிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால் உணவுக்காகவும் நல்ல உடைக்காகவும் அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்பிடிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இப்போ அந்த நிலை வந்து எப்படி மாறிருக்குன்னா நம்ம அரசு செயல்படுகிற முறையில் தான் மாறிருக்கு கண்டிப்பாக காமராஜர் ஐயா அவர்கள் வந்து கொண்டு வந்த மத்திய உணவு திட்டத்தின் மூலமாக தான் மூலமாக தான் பாதி பெற்றோர்கள் வந்து ஒரு வேலையாவது நம்ம பிள்ள சாப்பிடுட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படியே படிப்படியாக வந்து உணவு உணவு கொடுக்கறதாகட்டும் சீருடை கொடுக்கறதாகட்டும் நல்ல சத்தான பொருட்கள் வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்கறாங்க முட்டை சிறுதானியம் எல்லாம் ஸ்கூலில் கொடுக்கற காரணத்துனால் எல்லோருமே விரும்பி விரும்பி வராங்களோ இல்லையோ அந்த உணவுக்காகவே பாதி பேர் வந்துட்டுருந்தாங்க இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கற அரசு வந்து காலைலேயும் அந்த பிள்ளைங்க சாப்பிடுட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு சத்தான உணவு கொடுத்துட்ருக்க காரணத்துனால் மக்கள் பாதி பேர் எல்லோருமே அரசு பள்ளியை வந்து சார்ந்து போகிற மாதிரி இருக்குது தனியார் பள்ளிகள்லேயும் கல்வி வந்து நல்ல முறையில் செயல்பட்டுட்ருக்கு